எஸ் ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங் ஓகே ஆ வாட்ஸ் ஆஃப் த சேல்ரி ஆக்ஸ்வலி எதை பற்றி கேட்குறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா ஆ ஓகே பேசிக் சேல்ரி வந்து நாங்கள் ஃபிப்ட்டின் தௌசண்ட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம்பா ஸோ நம்ப கம்பெனியை பொறுத்த வரையும் நம்ப ம இயருக்கு எவ்வளோனா ஸோ நம்ம யேர்னுக்கு டூ க்ரோர்ஸ் யேர்ன் பண்ணுறோம் நம்ம கம்பெனியில் மொத்தம் ஃபிஃப்ட்டி மெம்பெர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் ஸோ டுவெண்ட்டி மெம்பெர்ஸ் ஒர்க்கர்ஸ் ஐ மீன் அவங்க பண்ணுறாங்க அப்புறம் சூப்பர்வைசர் ஸோ ஐ மீன் செ செக்யூரிட்டி அவங்கள்லாம் இருக்காங்கப்பா ஆ பிஎஃபு இஎஃபு போ இதெல்லாம் முடிச்சு போக நமக்கு உங்களுக்கு சேலரி வந்து டுவெல் தௌசண்ட் ஐ மீன் கன்ஃபாம் கிடைக்கும் அது ஆ கன்ஃபாம்பா இயர்லி ஒன் டைம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும்பா நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ அதை வச்சு உங்களுக்கு கன்ஃபாம் நாங்கள் செய்து தருவோம் ஆ அது கன்ஃபார்ம் உண்டுப்பா அது இயர்லி நம்ம இது டூ டைம்ஸ் நாங்கள் தரோம் வந்து ஓகேப்பா நம்ப தீவாளி டைம் பேசிக்காக அப்புறம் பொங்கல் ஃபெஸ்ட்டிவெல் இந்த மாதிரி டைமில் நாங்கள் தருவோம்பா ஓகேம்மா ஆ ஓகே தரேம்மா